இப்போ வந்து நார்மலாக எலி கரப்பான்பூச்சி இதல்லாம் வந்து எல்லா எடத்துலேயுமே அதிகமாகிட்டு இப்போ வந்து டாய்லெட்ஸில் வந்து அதிகமாக கரப்பான்பூச்சி தான் இருக்கும் அதை வந்து நம்ம எப்படி தவிர்க்கலான்னா கரப்பாம்பூச்சி எப்படி வரும்னா நார்மலாக இந்த ஹோல்ஸ் வழியாக அது வந்துவிடும் இப்போது நாலு சுவுருக்கும் நடுவில் ஏதாவது கேப் இருந்துச்சுன்னா அது ஈஸியாக அங்கே போய் தங்கிக்கும் அப்றம் நம்ம யாரும் இல்லாத நேரத்தில் வெளியில் வந்துடும் அந்த மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வந்து டாய்லெட்ஸ் பாத்ரூம்ஸ்லல்லாம் வந்து இந்த தரையை சுற்றி இருக்கிற வெடிப்பு இந்த ஓட்டை இதல்லாம் வந்து நம்ம அடைச்சிடணும் அது மாரி இந்த எல்லா பாத்ரூம்லேயுமே வந்து தண்ணி போகிற இடம் இருக்குல்லயா அந்த இடத்துல வந்து நம்ம ஏதாவது மேலே மறைச்சி வைக்கிற மாதிரி வைக்கிணும் சின்ன ஹோல் இருக்கிற தண்ணி போகிற வடிகட்டி மாதிரி ஏதாவது இருக்கணும் அப்புறம் வந்து அடிக்கடி வந்து பிளீச்சிங் பவுடர்லாம் போட்டு அந்த ஒரு ஸ்மெல்லை அங்கே வச்சுருக்கணும் கரப்பான்பூச்சியெல்லாம் வராத அளவுக்கு அது மாரி நம்ம ஒரு வேளை இப்போ கரப்பான்பூச்சி பாத்தோம்னா நமக்கு அது ஹிட் அடிக்கலாம் ஹிட் அடிச்சிட்டோம்னா அது வராமல் இருக்கும் இல்லைனா செத்து போய்டும் அது அந்த மாதிரி நம்ம பண்ணலாம் அப்புறம் வந்து கிச்சனில் வந்து என்ன பண்லாம்னா நிறையா கரப்பான்பூச்சி அங்கே இருக்கும் எலி இருக்கும் எலிக்கு வந்து நம்ம வந்து இந்த ரேட் கில்லர் வைப்போம் அது மேரி கரப்பான்பூச்சிக்கும் ஹிட் அடிப்போம் வேற என்ன பண்லாம்னா அந்த எலி கட்டை வைக்கிலாம் எலிக்காக ஆனால் அது செத்து போய்டும் அதனால வந்து அது சில பேருக்கு அது கஷ்டமாக இருக்கும் அப்படி நெனைக்காதவங்க அதை செய்யலாம் வேற என்ன பண்லாம்னா நம்ம வந்து நைட் டைமில் எல்லா பொருளையும் வந்து நல்லா கிளோஸ் பண்ணிடணும் எதையும் ஓப்பனில் போட்டுற கூடாது ஏன்னா ஒரு ஒரு வாட்டியும் அதுங்க வந்து பாக்கிறப்ப அதல்லாம் இருந்துச்சுனா அதுங்க அடிக்கடி வர மாதிரி ஆகிடும் அதனால அவங்க வந்து பார்த்தும் ஒன்றுமே இல்லை அப்படின்ற ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட்டில் வந்து எலியெல்லாம் போய்டணும் அந்த மாதிரி நம்ம வந்து கிச்சனை வந்து ஒரு பொருள் கூட வெளியில் சிந்தாத அளவுக்கு வச்சிக்கணும் அப்புறம் வந்து கரப்பான்பூச்சிகள் வந்து அதிகமாக கிச்சனில் வர்றதை வந்து எப்படி தடுக்கலான்னா புதினா இருக்குல்லயா அதை வந்து நம்ம அரைச்சி அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி அதோட தண்ணியை வந்து நைட்டில் வந்து அந்த கரப்பான்பூச்சி வர ஏரியா ஃபுல்லாக நம்ம வந்து தெளித்து விடணும் அது மேலே வந்து அந்த ஸ்மெல்லு வந்து கரப்பான்பூச்சிக்கு பிடிக்காததுனால அந்த புதினா ஸ்மெல்லுக்கு கரப்பான்பூச்சி வராது அந்த மாதிரி விஷயங்கள்லா பண்ணால் கரப்பான்பூச்சி வராது அப்புறம் வந்து ரொம்ப கிளீனாக வச்சிக்கணும் நம்ம அங்கங்கே அடைசல்லா வச்சுக்க கூடாது வச்சிருந்தோம்னா அதுங்க வந்து தங்கி இருந்துவிட்டு போகிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக போய்டும் அதனால அவங்க வந்து தங்குற மாதிரியான எடங்கள் அங்கே வச்சுக்க கூடாது